நம்ம ஈரோடு மாவட்டம் வந்து மஞ்சள் நகரம் வந்து என கூப்பிடுறாங்க அப்புறம் வந்து இங்கே ஏற்றுமதி இறக்குமதி வந்து அதிகமாக நடக்குது அதாவது வந்து நம்ம துணி தைக்கிறது விவசாயம் பண்ணுற பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது அப்படி நிறைய விஷயம் நடக்குது அப்புறம் விவசாய மக்கள் வந்து நிறைய பயனளிக்கிறாங்க வட மாநிலத்துலேருந்து இங்கே வந்து அதிகமாக தொழில் இருக்குறங்காட்டிக்கு இங்கே வந்து வசித்து இங்கே வந்து வேலை செய்கிறாங்க அப்புறம் இங்கே வந்து ஃபாரஸ்ட்டு எல்லாம் நிறையா இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதுவும் போக விவசாயம் விவசாயம் தான் இங்கே ஈரோட்டில் அதிகமாக நடக்குது